ஹலோ ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ ஆமாம் மேடம் என்ன வேணும் ஆ சரி ஓகே மேடம் வேறு எதுவும் வேணுமா மேடம் இன்றைக்கு ஸ்பெஷல் வந்து பனீர் டிக்கா கோபி மஞ்சூரியன் காலிஃபிளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ம் எது மேம் போட கோபி மஞ்சூரியன்னா ம் ஓகே மேடம் கோபி மஞ்சூரியன் வந்து எழுபதுரூபா மேடம் ஆ எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் மேடம் இருக்கும் ஜூஸ்ஸஸ் எதுவும் வேணுமா மேடம் ஜூஸ் ஐட்டம்ல லெமன் ஜூஸ் இருக்கு ஃப்ரெஷ் ஜூஸில் வந்து ஆப்பிள் மாதுளம் பழம் ஆ ஓகே மேடம் மொஜிட்டோவில எதுவும் வேணுமா மேடம் ப்ளூ ஸ்பே மொஜிட்டோ இருக்கு ப்ளூ ஸ்பே மொஜிட்டோ வந்து எங்கள் கடையோட ஃபேமஸ் மேடம் ம் ப்ளூ ஸ்பே மொஜிட்டோ வந்து தொண்ணூறுரூபா மேடம் லெமன் ஜூஸ் ஒன்று கேட்டீங்கள்ல மேடம் ஆ அது ஐம்பது ரூபா மேடம் ஆ மொத்தம் நாநூற்றி முப்பது ரூபா இருக்கு மேடம் ஐந்நூறுபாய்க்கு மேலே ஆட்ரு பண்ணால் டிஸ்கௌண்ட் பண்ணுவோம் மேடம் ம் டெலிவரி பண்ணலாம் மேடம் ஆ அட்ரெஸ் சொல்லுறிங்களா ஆ சரி ஓகே மேடம் ஒரு அரை மண்நேரத்தில் கொண்டு வந்துருவோம் மேடம் ஆ ஓகே மேடம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு மேடம் அவங்க உங்களுக்கு இப்போ சாப்பாடு கொடுக்க வரவுங்கள்கிட்ட நீங்கள் கையில் கொடுத்துர்லாம் மேடம் அமௌண்ட்டை ம் ஓகே மேடம் நன்றி மேடம்